இப்போ வந்து பார்த்திங்கனா விவசாயம் உற்பத்தி எப்படி செய்யனுன்னு கேட்யிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கனா எங்கள் வீட்டில் வந்து ஒரு வேலி இருக்கு ஒரு வேலின்னா பத்து ஏக்கர் இருக்கு பத்து ஏக்கர் வந்து எங்கள் வீட்டில் கைவண்டி டிராக்டரு எல்லாம் இருக்கு பார்த்திங்கனா அடிச்சு நடவை வண்டியை அடிச்சு நடவு சால் அடிச்சு நாற்று பறி ஆளுக நாற்று பறி ஆளுக கூப்பிட்டு வந்து நாற்று பறிச்சு நாற்று பறிச்சு நட்டு பார்த்திங்கனா எப்படியும் எப்படியும் ஒரு லட்சருவா ஒரு லட்சருவா வந்துரும் வந்து நட்டு அந்த பத்து ஏக்கர் நட்டத்துக்கு ஒரு லட்சருவா வந்துரும் ஒரு லட்சத்தை தாண்டிதான் வரும் அதனால அதனால அறுத்து முடிச்சோனா அதோட ஒரு லட்சருவானா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு முப்பதாயிரம் கூட வரும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் இதில் வரும் லாபம்லாம் இருக்காது ஆனால் விவாசாயம் வந்து நல்ல விவசாயம் இங்கே விவசாயம் வந்து நல்ல தொழில் தான் ஆனால் நம்ப ஊர் சைடில் செட்டாவது சில நேரம் வெயிலடிச்சு தண்ணியே இல்லாம போயிடுது சில நேரம் மழ வந்து அறுப்பு கண்டிஷனில் வந்து ம மழை வேறு வந்துவிடுதா அதுலாம் நெல் எல்லாம் படுத்துவிடுது படுத்தோன்ன விவசாயி பாவந்தானே அவங்க எவ்வளோ காசு வ பண்ணி அந்த காசை சேர்த்து இவ்வளோ பண்ணி ஒன்றுமே புரயோஜனம் இல்லாம போய்விடுது அதனால விவசாயம் ஒரு ஒரு விவசாயமும் ஒரு தொழில்தான் ஆனால் அவ்வளவா சிக்கனம் லாபம் ஆனால் வராது நம்ப இதுதான் லாபம் ஆனால் வராது அப்புறோம் பார்த்திங்கனா சேவை துறை சேவை துறைன்னா இங்கே இப்போ வந்து இப்போ ஒடிசாவில இருக்காங்கன்னு வச்சிக்கங்களன் அவங்களுக்கு வந்து அங்கே மழை பாதி பாதிப்பு நிலச்சரிவு இந்த மாதிரி ஏற்பட்டுனா ஸ்டாலின் போய் இந்த நிதியுதவி தருவாங்கள்ல காசு பணம் டிரெஸு அப்புறம் வந்து மு ச சாக்லேட்டு ரொட்டி அரிசி இதுமாதிரி தருவாங்கள்ல அதான் சேவை துறைங்குறாங்க அப்புறோம் வந்து பார்த்திங்கனா தொழு அப்புறோம் வந்து பார்த்திங்கனா தார் சாலை தார் சாலை தொழிற்சாலை தொழில்சாலைகள்னா இப்போ வந்து எங்கள் காலேஜ்க்கு எதுக்கே ஒரு சுகர் ஃபேட்டரி இருக்கு சுகர் ஃபேக்டரின்னா அது ஒரு சக்கரை தயாரிக்கிற ஃபேக்டரி அதில் வந்து இப்போ வந்து எனக்கு காலேஜி ரெண்டாயிரத்து இருபத் ஒன்றுல வந்து ஆரமிச்சாங்களா அதனால் ரெண்டாயிரத்து ஒன்றுல ஆரமிச்சாங்க அதனால் அந்த சவுண்டு ஏறுனா படிக்கமுல்ல யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் படிக்கமாட்றாங்கன்னு அதனால் அந்த ஃபேக்டரியை ஆஃப் பண்ணிவிட்டாங்க ஆஃப் பண்ணிவிட்டாங்கனா அவங்க ஆஃப் பண்ணிவிட்டாங்க அப்புறோம் வந்து இங்கே வெல்டிங் இருக்கு இந்த வெல்டிங்ன்னா ஒரு டா ஒரு ரெண்டு கம்பியை வச்சு ரெண்டு கம்பியை வெச்சு வெல்டிங் பண்ணா அதான் வெல்டிங்கு வெல்டிங் அப்புறோம் வந்து இங்கே திருப்பூரில் வந்து துணி சேவை மையம் உற்பத்தி செய்யறாங்க திருப்பூரில் வந்து பனியன் டிரெஸு குறைந்த ரேட்டில் குறைந்த ரேட்டில் குறைந்த ரேட்டில் குறைந்த ரேட்டில் குறைந்த ரேட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ அது மட்டும் இல்லாம சிறப்பு நம்ப ஊருலன்னா ஒரு டிரெஸு டபுள் பாக்கெட் டிரெஸுன்னு வச்சிக்குங்களே ஒரு ஆயருவா வரும் அங்கேன்னா ஒரு ஐநூறு அறநூறு தான் வரும் அதனால் அங்கேதான் உ உற்பத் நூல் உற்பத்தி அதுமாரியே துணி உற்பத்தின்னா திருப்பூர்தான் பெஸ்ட்டு